ஹலோ யார் ஆ சொல்லுங்க மேடம் ஆ ஆமாம் போன வீக்கு தான் போய் லியோ பட விஜய் படத்துக்கு போய் வாங்கிகிட்டு வந்தோம் ஒரு முந்நூறு கோடி கொடுத்து வாங்கிகிட்டு வந்தோம் சார் இது முந்நூறு கோடி கொடுத்து நான் படம் வாங்கிகிட்டு வந்தேன் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்கிறீங்க பாதிக்கு பாதி கேட்டீங்கனால் என்னங்க இது அதாவது ஒரு இரநூத்தம்பது எங்கள் ஆமாம் நீங்கள் தெரிஞ்சவங்களாக வேறு போய்விட்டீங்க அதனால் சரின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டிருந்தாங்க படம் முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடிக்கலாம் நீங்கள் வெறும் இரநூறு கோடிக்கு வந்து கேட்டுக்கிட்டிருந்திங்கனா கட்டுப்படி ஆகுமா சரி தெரிஞ்சவங்களாக போய்விட்டீங்க சரி இரநூறு கோடிக்கு வாங்கிக்கோங்க ஆ ஹரர் மூவி ஆ ஓகே தரேன் இப்போ நிறைய ஏற்கனவே வந்த மூவிஸெலாம் இப்போ ந ரீ இது போடுறாங்க தேட்டரில் அதெல்லாம் வாங்கிக்கிறீங்களா ஆ ஆமாம் ஆ கில்லி இருக்குது மேடம் கில்லி ஓடுது மேடம் வாங்கிக்கோங்க நீங்கள் கில்லி இருக்குது அப்படியா சரி ஓகே இனிமேல் எந்த மூவி வேணாலும் கேளுங்க எங்ககிட்ட பார்த்து பேசிக்கலாம் ஆ கண்டிப்பாக வருது ஒரு டூ வீக்ஸ்சுக்கு அப்புறம் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆ ஓகே கண்டிப்பாக தரேன் ஆ தேங்க் யூ ஆ தேங்க் யூ ஆ